நான் முதல்முறையாக சமைச்சது வந்து தக்காளி சாதம் தான் அது வந்து எங்கள் அம்மா சொன்ன ரெசிப்பியை வச்சு அவங்க சொன்னதுலாம் வச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் சமைச்சேன் அது வந்து சாப்பிட்டு அவங்க நல்லாருக்குது அப்படினு சொன்னாங்க யாரும் வந்து வந்து நல்லாயில்ல அப்படி சொல்லி யாரும் சொல்லலை எப்படி சொன்னாங்கனா வந்து தக்காளி சாதம் இப்படி தான் பண்ணணும் இந்தளவு தண்ணி வைக்கணும் தக்காளி இத்தனை மூணு தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணணும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணணும் ஒன்று பச்சை மிளகா போடு கொத்தமல்லி போடு இதுனா வச்சு தண்ணி வச்சு குக்கரில் எல்லாத்தையும் தாளித்து விட்டு கொதிக்க விடு கொதிக்க விட்டு அதுக்கப்றம் அரிசி கழுவி போட்டு வந்து பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நானும் பண்ணிணேன் அது வந்து நல்லாயிருந்துது அது வந்து யூடியூப்லலாம் பார்க்கல எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து செஞ்சது